எங்கள் கிராமத்தில் ஆம்புலன்ஸ் கிடைக்காம இருக்கிறதுக்கான காரணம் அப்படிங்கிறது சரியான போக்குவரத்து இல்லாதது என்பதை நான் வந்து நினக்கிறேன் சரியான நேரத்தில் ஆம்புலன்ஸ் கிடைக்காதனால நிறைய பாதிப்பு வந்து ஏற்படுகிறது கரெக்டான டைம்மில் நம்ப ஹாஸ்ப்பிட்டல்க்கு ரீச் ஆக முடியாதது பெரும் பாதிப்பாக இருக்கிறது அதை சரி செய்ய அரசு வந்து ஒத்துழைக்க வேண்டும் என்பது நான் கருதுகிறேன் அதன் மூலம் நிறைய உயிரிழப்பை தவிர்க்கலாம் கரெக்டான நேரத்துக்கு ஹாஸ்ப்பிட்டலில் போய் ரீச்சாயி அவங்களை குணமடைய வைக்கலாம் என்பது வந்து நான் கருதுகிறேன் அந்த மாதிரி ஆம்புலன்ஸ் இல்லாத டைம்மில் நம்ப வந்து பர்ஸ்னலாக கார் எடுத்துகிட்டு போய் அப்போ நம்ப சுற்றுப்புறத்தில் இருக்கவங்களும் நமக்கு உதவி செய்யறதையும் நம்ம வந்து அறியலாம் அதன் மூலியமாக நம்மளோட சுற்றுப்புற சூல் சுற்றுப்புறதில் இருக்கவங்களோட நம்மளோ அன்பையும் நாம் வந்து பெறலாம் அப்படிங்கிறது நான் நினக்கிறேன் ஒரு பக்கம் அது வந்து நெகட்டிவாக இருந்தாலும் மறுபுறத்தில் நிறைய பேர் நம்ளுக்கு உதவி செய்யிறதுக் இருக்காங்க அப்படிங்கிற எண்ணத்தை வந்து நம்ம வளர்த்து கொள்ளவும் அது வந்து உதவியாக இருக்கிறது இருந்தாலும் ஆம்புலன்ஸ் வசதி இருந்தால் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்